இப்போது இப்போது பத்திரிக்கையாளர்லாம் பார்த்துட்டிங்கனா மொத்தமாக வந்து கிராமப்புறத்தை வந்து அவங்க என்ன நடக்குது அப்படினு வந்து அதை கவரை வந்து முயற்சி பண்ணவே மாட்டாங்க பெரும்பாலும் வந்து இருக்கிற விஷயம் நம்ம இந்த சோசியல் மீடியாவில் பார்க்குற எல்லா விஷயங்களுமே பெரும்பாலும் வந்து நகரப்புறத்தில் வந்து இருக்கிற மாதிரி தான் இருக்கும் கிராமப்புறத்தில் இன்னைக்கும் வாழ்க்க நடமுறை எப்படி இருக்குது இங்கே யாரு என்ன நடந்துகிட்டு இருக்காங்க இங்கே நடக்கிற ஒரு பிரச்சன கூட இங்க நடக்கிற ஒரு விஷயம் கூட போய் எல்லா மக்களையும் சேர்கிறதுக்கு வந்து ரொம்ப காலம் எடுக்கும் அதுவும் இங்கே இருக்குற பிரச்சனைய காட்டவே மாட்டாங்க இப்போது ஒரு எடுத்துக்காட்டுக்கு எப்படி சொல்கிறதுனா இங்கே ஒரு பெரிய ஒரு பிரச்சனையே ஒரு பெரிய சண்டையே நடந்தாலும் எந்த ஊடகமும் எந்த செய்தியாளரும் வர மாட்டாங்க அவங்க கொலையே பண்ணி இறந்தா கூட அவங்க இங்கேயே வந்து அந்த பிரச்சனைய முடிச்சிடுவாங்க இந்த மாதிரி இருக்குறதுனால தான் இன்னும் கிராமப்புறத்தில் வந்து அந்த இந்த விழிப்புணர்வும் இல்லாமல் மேலும் மேலும் மேலும் பிரச்சன வந்துக்கிட்டே இருக்கே தவர கிராமத்தில் இன்னும் எந்த பிரச்சனையும் இல்லை கிராமத்தில் நடக்கிற சின்ன பிரச்சனையா இருந்தாலும் சரி பெரிய பிரச்சனையா இருந்தாலும் சரி அதை வந்து வலைத்தளங்களில் வந்து எவ்வளோ தூரம் நம்ம எடுத்து காட்டுறமோ அப்போ தான் வந்து கிராமப்புறமும் இன்னும் சீக்கிரமாக வளர்ச்சி அடையும்னு நான் நினைக்கிறேன் இங்கே நடக்கிற ஒரு திருவிழா கூட பெருசாக பேசப்படுறது இல்ல ஏன்னா அந்த அளவுக்கு இங்கே ஊடகம் வந்து செயல்படுறது கிடையாது ஒரு சின்ன கிராமத்தில் இன்னும் பழையபடி அந்த நடமுறை நடந்துட்டு இருக்கே தவிர இன்னும் அந்த நடமுறை வந்து பெரும்பாலும் விளம்பர படுத்தப்படவில்ல அதனால் இன்னும் கிராமப்புறம் இன்னுமே வளரலனு நினக்கிறேன்